எனக்கு ஹலோ ச எனக்கு கேப் வேணுங்க ஒரு ஆறு பேர் ஏழு பேர் உட்கார்ற மாதிரி எவ்வளோ ஆகும் ம் கிலோ மீட்டருங்களா இல்லை சே சரிங்க வெயிட்டிங் சார்ஜெல்லாம் இருக்குதுங்களா அப்புறம் வந்துட்டு ஏசியா இல்லை நாண் ஏசிங்களா ம் சரிங்க ட்ரான்ஸ்போர்ட் செலவெல்லாங்க

பத்து பத்து பேர் உக்கார்லாங்களா சரி சரிங்க சரி ஓகே ம்ம்ம் சீட் வந்துட்டு புஷ் பேக் சீட்டுங்களா இல்லை ஓஓ சரிங்க ம் ம் இது வெயிட்டிங் சார்ஜெல்லாம் இருக்குதுங்களா சரிங்க ஆ ஓ சரிங்க ரெண்டு ரெண்டு வண்டினாலும் கிடைக்குங்களா ஆன் டைம்க்கு சரி சரிங்க ம்ம்ம் அந் ஆ அந்த அந்த ப்ளேஸ் யா அந்த இடத்துக்கு தாங்க போகணும் அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிராமத்துக்கு போகணும் ம்ம்ம் ஆ அங்கே அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோ மீட்டர் மூணு கிலோ மீட்டர் போகணும் நீங்கள் ஆ நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்களோ அதை சொல்லிடுங்க எவ்வளோன்ட்டு முன்னாடியே நான் அதை தான் முன் ஆ ஆ வெயிட்டிங்க்கு ஆ வெயிட்டிங் சார்ஜோட தான் ம் நான் ஆ நாலு அஞ்சு பேர் ஆறு பேர் தாராளமாக உட்காரலாங்களா ம் சரிங்க சுங்கச்சாவடி செலவெல்லாம் நாங்களே பார்க்கணுங்களா இல்லை நீங்கள் பார்த்துக்குவீங்களா நாங்களே தான் பார்க்கறமா ஆ நீங்களே பார்த்துக்குவீங்களா ஓ அதை வந்துட்டு சா இந்த சார்ஜோட வந்துட்டு சேர்த்து எங்கக்கிட்ட சேர்த்து வாங்கிப்பீங்களா அப்புறம் ஓ அந்த அதை அதோடய சேர்த்துங்களா சரி சரிங்க சரி ஆ ஆ அங்கேருந்து அங்கே போகணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒன் ஆர் டூ ஆர் வந் ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் காத்திருந்து கூட்டிட்டு போகிற மாதிரி இருக்குதுங்க அம் அங்கே தான் அங்கே தான் அங்கே தான் அங் திரும்ப அந்த கடைக்கு போகணும் அந்த கடைக்கு போய்ட்டு அங்கே ஜ ஜவுளி கொஞ்சம் வாங்கணும் ஜவுளி வாங்கிட்டு திரும்ப இங்கே வர மாதிரி இருக்கும் கிராமத்திற்கு வர மாதிரி இருக்கும் ஸ் ஆ சரிங்க ம்